மனநல பிரச்சனை அப்படிங்குறது வந்து ஒரு மனுஷங்களுக்கு வந்து பிஸிக்கல் ஹெல்த்து வந்து எந்தளவுக்கு இம்பார்ட்டனோ அந்தளவுக்கு வந்து மென்ட்டல் ஹெல்த்தும் இம்பார்ட்டன் தான் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அவங்கள வந்து பார்த்துக்குணு அதுதான் உண்மை அவங்க வந்து மனசு விட்டு பேசுவாங்க அதுமட்டுல்லாமல் இங்கே எங்கள் ஊர் சைடு வந்து பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து மேக்சிமம் வந்து யாரும் மறைக்க மாட்டாங்க எங்களோட சமூகத்தில் அவங்கள பார்த்துக்குணும் அவங்கள எல்லாருமே நாங்கள் பார்த்துப்போம் இங்கே ஒருத்தங்க இருந்தாங்க பட் இப்போ இறந்துட்டாங்க அவங்க நாங்கள் பார்த்துப்போம் மற்றபடி இதைப் பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை